ஹலோ இது புஹாரி ஹோட்டல் தானா நான் கண்ணன் பிரியாணி ஒன்று லெக்பீஸு அப்பறம் ரைத்தாலாம் ஆர்ட்ரு போட்டுருந்தேன் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது ஆனால் வந்து சூடாக இல்லை சாப்பாடு பேக்கேஜிங் ஒழுங்காக பண்ணிக் கொடுக்குல நீங்கள் ரெகுலராக இங்கே தான் ஆர்ட்ரு போட்டுட்டுருக்கோம் நானும் ஒரு மூணு வாட்டி பார்த்தோம் நல்லா சரி அடுத்த வாட்டி நல்லா தருவீங்கன்னு பார்த்தா தேர்ட் டைமும் இப்படி தான் வந்துருக்குது அதனால அடுத்த வாட்டி கொஞ்சம் பண்ணி தரபோது கொஞ்சம் பேக்கேஜிங் ஒழுங்காக பண்ணி தாங்க ஏன்னா பேக்கேஜிங் சேர்த்துதான் நீங்க காசு வாங்குறீங்க அதனால ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்கறேன் அடுத்த வாட்டி பேக்கேஜிங் ஒழுங்காக பண்ணி தாங்க ஃப்ரெண்ட்ஸு நிறையா பேரு இந்த ஹோட்டலில் தான் வாங்கியிட்டுருக்காங்க ஆனால் டேஸ்ட்டு வைஸ் வந்து இங்கே நல்லாயிருக்கு பட் பேக்கேஜிங் மட்டும் தான் டிராபேக்காக இருக்குது மற்றபடி சா மனி வைஸ் வந்து அஃபோர்டபுள் ஓகே தான் பேக்கேஜிங் மட்டும் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும் அது மட்டும் ரெக்குவஸ்ட் பண்றேன் நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஃப பேர்த்டே ஃபங்க்ஷன் வருது அதுக்கும் இங்கே தான் ஆர்ட்ரு கொடுக்குலான்ருக்கோம் அதனால வந்து டேஸ்ட் வைஸ் ஓகே பட்டு பேக்கேஜிங் மட்டும் சரி இல்லை அது மட்டும் நல்லா பண்ணிக் கொடுங்க நானும் கும்பகோணம் கும்பகோணம் தான இந்த ஹோட்டல் ஓகே ஓகே தேங்க்யூ சார் பேக்கேஜிங் மட்டும் நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக பண்ணிக் கொடுங்க ரெக்குவஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம் பிக்காஸ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அடுத்த ஆர்ட்ரு வந்து உங்ககிட்ட தான் எடுக்கலாம்ருக்கோம் ஃபங்க்ஷன் வருது நிறையா